நகரத்தில் வந்து நாய் மனிதனை பாதுகாத்தால் அது நகரம் மனிதன் நாயை பாதுகாத்தால் அது கிராமம் நகரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னால் வெச்சிக்கிங்களேன் சாக்கடை டிச்சு நாத்தோம் கூவம் அதுவும் இல்லாமல் ஒரு புகை வண்டி நெரிப்பு ஆக்சிரென்ட்டு ஏகப்பட்டது நடக்குது அதுவும் இல்லாமல் மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தனை உதவி பண்ணாமல் அடி தடி உதை திருட்டு எல்லாமே நடக்குது ந நகரத்தில் ஆனால் அது கட்டுப்பட வேண்டியது போலீஸ் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டையும் எவ்வளோ வந்து சொல்லியும் ஆனால் மக்கள் வந்து கேட்கமாட்டேன்றாங்க விதிமுறைகளை மீறுவது விதியை தாண்டி போகிறது இதனால் பல ஆக்சிரென்ட்லாம் நடக்குது அதுவும் இல்லாமல் ஒரு நகராட்சியில் நம்ம சொன்னாலும் டிச்சு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் க்ளீன் பண்ணாலும் மக்கள் வந்து அதை ஒழுங்காக பயன்படுத்த முடியாமல் அது வந்து மறுபடியும் மறுபடியும் அதை தேங்க வக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ம நாய்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் கூட ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பொருள் வாங்க போனாலும் அவசரம் அதுவும் இல்லாமல் நியாய விலைக்கடையில் கூடவும் ஒரு முன்னே முன்னே முன்னே போய் வாங்கணுன்னு ஒரு எண்ணம் அதில் ஒரு சண்டை அதெல்லாம் வேண்டாமே ஒரு இந்த ரோட்டை பார்த்தா ஒரு எச்சில் துப்புமா எல்லாமே இருக்குது அதை மாற்றணும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறது நகரத்தில் வந்து ஒரு செயல்முறைகளை செயல்படுத்தணுன்னாவே அது வந்து ஒரு பணம் கொடுத்தா மட்டுந்தான் நடக்கிறது என்று சொல்கிறாங்க ஆனால் கிராமத்தில் வந்து பச்சை பசேல்ன்னு காற்று தூய்மையான இடம் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுன்னால் அநியாயம் நடக்கிறது என்னன்னா நம்ம வர்ற அந்த அநியாயம் நியாய விலைக்கடையில் வந்து அந்த காசு ஒரு பொருள் வாங்கிறதுக்கு அவ்வளோ கம்மி ரேட் இல்லாமல் அதிக ரேட் சொல்கிறது அதுவும் இல்லாமல் வர்ற இதில் லஞ்சம் எடுக்கிறது ஒரு கிராமப்புறத்தில் எந்த விளையாட்டு சாமான் வந்தாலும் கொடுக்குறதில்ல அதுவும் இல்லாமல் ஒரு தூய்மை இல்லை ஒரு ந தண்ணி அது தோண்டி டாங் எடுக்க அங்கே டா டாங்க் க்ளீன் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் தூய்மை வந்து எல்லாமே லஞ்சம் கேட்கறது அதில்லாமல் எல்லாமே இருக்குது நகரத்தில் வந்து எல்லாத்தேயும் செஞ்சாலும் ஆனால் விதிமுறைகள மீறுறாங்க ஆனால் கிராமத்தில் வந்து படிக்காதவங்க அவங்களுக்கு விதிமுறைன்னால் என்னனே தெரியாது ஆனால் இங்கே வந்து கிராமத்தில் வந்து ஏகப்பட்ட லஞ்சம் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் லஞ்சந்தான் எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம் அதெல்லாம் கட்டுப்பட வேண்டியது ரொம்ப கட்டுப்படாதது என்னன்னா ரொம்பவும் மோசமாக பண்ண மாதிரி எல்லாத்தேயும் ஒரு பண்பாக அன்பாக எல்லாத்தேயும் புரிஞ்சு வரவங்களுக்கு ஒரு இந்த வேலை இப்படி இந்த இதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு துல்லியமாக ஒரு ஆள் வேணும் அதுவும் இல்லாமல் நிலைமைகள் மாற மாற ஒரு என்ன வண்டி வசதிகள் அதிகமாகவும் அதிகமாகவும் அதில் வந்து நம்ம கண்ட் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆக்ஸிடென்ட்டுகளை தவிர்க்க முடியல ரோடு வந்து விரிவாகவே இல்லை அதுவும் இல்லாமல் ரோட்டில் நடந்து போனாலும் யாருமே வழி விடறது இல்லை விதிமுறைகளை மீறி வர்றது இங்கே நடக்கிற ஒவ்வொரு இதுக்குமே சம்பவத்துக்குமே நம்ம பஞ்சாயத்து கூட வச்சிக்கலாமே ஏன் சொல்லிருந்தால் இந்தமாதிரி போட்டிருக்கலாம்ல ஏன் ரோடு போடுறதுல கூட ஒரு ஒரு ஊழல் ஆ சாப்பாட்டில் கூட ஒரு ஊழல்தான் எல்லாத்தேயும் ஊழல் ஊழல் ஊழல் ஊழல் நடக்கிறது எதுவுமே இல்லாதது எதுவுமே இல்லை ஊடகத்தில் மட்டுமே இந்த ஊழல் நடக்குது இப்போ ஒரு நம்ம ஒரு லோன் கேட்டால் கூட அதில் கூட ஒரு ஊழல் நடக்குது இந்த ஊழல்லாம் எப்படி தடுக்கிறது எப்படி போகிறது